எங்கள் ஊரில் கவுர்மெண்ட் வந்து ஒரு விளையாட்றவுங்களுக்குனு தனியாக ஒரு ஸ்டேடியம் மாதிரி கட்டியிருக்காங்க அதில் வந்து ஆண்கள் பெண்கள்னு எல்லோருமே வந்து பயிற்சி பண்ணுறாங்க ஓட்டப்பந்தய பயிற்சி நீச்சல் குளம் கட்டியிருக்காங்க நீச்சல் குளத்துல அந்த அதில் பயிற்சி பண்ணுறாங்க தாண்டுதல் உயரம் தாண்டுதல் நீளம் தாண்டுதல்னு எல்லா பயிற்சியும் பண்ணுறாங்க எல்லா மக்களும் கலந்துக்கலாம் அதில் இப்போ பள்ளி குழந்தைகள் இளைஞர்கள் எல்லோருமே கலந்துக்கலாம் அதில் வந்து அவங்க ட்ரெயினிங் கொடுத்து அவங்களே வந்து விளையாட வெச்சு அதில் செலக்டாகி மாநிலம் போய் விளையாட்றத்துக்கு மாவட்டம் அளவில் அதுக்கப்புறோம் மாநிலம் அளவிலலாம் கோ விளையாட்றத்துக்கு அனுமதிக்கிறாங்க இது வந்து அரசு பண்ணி வெச்ச அரசு வந்து இதை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க எங்கள் பகுதியில் அதன் இது எங்கள் எல்லோருக்குமே எங்கள் ஊர் மக்கள் எல்லோருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது அது கல்லூரி மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் எல்லோருமே மாலை நேரத்தில் வந்து அங்கே இப்போ பயிற்சி பண்ணுறாங்க அவங்களோட பொழுதுபோக்குக்கு அதை பயன்படுத்திக்கிறாங்க மக்களும் வந்து ஹௌஸ்ஒய்ஃப்ஸ்லேருந்து எல்லோருமே வந்து அங்கே பொழுதுபோக்குறத்துக்காகவும் பார்த்துக்க பண்றாங்க இதுலையும் கலந்துக்கிறாங்க போட்டிகள்லையும் கலந்துக்கிறாங்க அது எங்களுக்கு அது அந்த கிரௌண்டு இருக்கிறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது